அதுக்கப்புறம் சமைக்கிறக்கு ஆரம்மித்தேன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிஷ்ஷூ ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணுன்னு சொன்னாங்க அப்புறம் மாவுக்கு வந்து உளுந்து வந்து ஜாஸ்தியாக போனால் துணியில் பிடிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சமாக கம்மி பண்ணினேன் அப்புறம் சாப்பாட்டில் உப்பு அதி குழம்புலலாம் உப்பு அதிகமாக போச்சுனால் உருளை கிழங்கு இந்த மாதிரில்லாம் அறுத்து போட்டால் உப்பு கரெட்டாகிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் கீரைக்கு வந்து இந்த ச உப்புத் தண்ணியில் கடைஞ்சால் நல்லா இருக்கும் கலர் அப்படியே அப்படின்னு சொல்லி நான் மாற்றிருக்கேன் நான் செஞ்சால் ஒரு மாதிரி இருக்கும் அடுத்தவங்க சொல்லி செய்யும் போது அது நல்லாயிருக்கும் அதையை அப்பப்போது நான் கரெட் பண்ணிக்குவேன் அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா அது எப்படி இருக்குன்னு அந்த டேஸ்ட் பார்த்துட்டு வந்து வீட்டில் சமைப்பேன் அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் மொபைல் பார்த்து ஒன்று ஒன்று செய்வேன் அதுவும் ஒவ்வொரு டிஷ் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு மெயினாக இந்த நூடுல்ஸு இது பிடிக்கும் அவங்க ஒவ்வொரு குழந்தைங்க ஒரு பொண்ணு பார்த்தா வெங்காயம் போடாமல் செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க ஒரு பொண்ணு அம்மா எனக்கு அது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க